ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் டைலர் தான் பேசுறது ஆ சொல்லுங்கள் ஓ எங்கள்கிட்ட நிறையா ஐடியா இருக்குது அதை நாங்கள் ஒரு ஆல்பமா கூடே வச்சுருக்கோம் நீங்கள் அது நேரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் வேணுனா எங்கள் வெப்சைட்டில் வேணால் போய் செக் பண்ணுறீங்களா ஆ ஆமாம் இருக்குது

ஆ ஓகே அது நான் வ வர முடியாது இது ஏன்னால் ஸ்கூல் திறக்குற டைமு இது வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்

ஆமாம் நீங்கள் என்ன வேணால் சொன்னால் அதுமாதிரி தைச்சி குடுத்துருவோம் இப்போ ரீசண்ட்டாக எது போதுன்னா ட்ரெண்ட்ல இருக்குதுன்னா நீங்கள் மண்டே ஃப்ரைடேலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் மாதிரி மேக்சிமம் ஸ்கூல்ஸில் அதுதான் இப்போ எங்களுக்கு ஆட்ரு வருது நீங்க அதுமாரி ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் அது எப்படின்னா பாய்ஸ்க்கு வந்து டிஷர்ட் லோயரும் கேர்ள்ஸ்க்கு வந்து டிஷர்ட் ஸ்கர்ட்டும் வரும் இதே மத்த மத்த டேஸ்னா நீங்கள் ரெகுலர் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் கலரு அதுமாதிரி ஏதாவுது யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வேணால் உங்களுக்கு சில கலர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்றேன் அதை நீங்கள் ரெகுலர் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்கள் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை ஆட்ரு வேணும் எத்தனை ஆட்ரு வேணும் உங்களுக்கு ஐந்நூறு ஆற்நூறுனா ஒரு டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ் ஆகுங்க எல்லாத்துக்கும் ஒரே டேஸ் தான் ஆகும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுமாதிரி தைச்சி கொடுத்துட்லாம் ஒரு பிரச்சினையே இல்லை ஆ ஓகே கா காண்டெக்ட் பண்ணுங்கள் ஆ ஓகே மேம் ஆ கண்டிப்பாக வாங்க ஓகே ஓகே நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அதுபடி நான் பார்த்து கொடுத்துட்றேன் ஆ கண்டிப்பாக